ஆகஸ்ட்டு இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எங்கள் அக்கா பெண்ணுது பன்னெரெண்டு ஜூனு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துட்டு எங்கள் மாமா பெண்ணுது பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து எங்கள் அண்ணியோடய இது ரெண்டு ஏப்ரல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எங்கள் பாப்பா அக்கா பெண்ணு பேத்தி அஞ்சு ஜூனு ரெண்டாயிரத்தி பதினொன்று தம்பி பையன்